கிருஷ்ணகிரி வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாங்க மாவட்டம் இல்லாத இருந்துச்சிங்க இப்போ வந்து மாவட்டமாக மாறிருச்சு மாவட்டம் மாறின அப்புறங்க முன்னெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜ் இல்லை நம்ம கிருஷ்ணகிரில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு எந்த வசதியும் இல்லை இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துங்க நிறைய மாறிடுச்சு பெரிய இப்போ கிருஷ்ணகிரியில போல்பள்ளி என்ற ஒரு கிராமத்தில் ஹைவேஸ்லே மெயின் ரோடுலே இருக்கும்ங்க பெரிய காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜி இப்போ அந்த காலேஜ்லே வந்து எல்லா வசதியும் இருக்குங்க எமெர்ஜென்சி வார்டு டெலிவரிக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு எல்லா மாத்திரை மருந்துகள் உடனடி நிவாரணம் எல்லாமே அங்கே செஞ்சிக் கொடுக்குறாங்க இப்போ வந்து உள்கட் உள்க கட்டமைப்பின் அடிப்படையிலன்னு பார்த்திங்கன்னா இங்கே பொருளாதாரம் முன்ன வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இங்கே பொருளாதாரம் வந்து கிருஷ்ணகிரி மக்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தது வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்கள் இப்போது வந்து நல்ல வீடுல்லாம் கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ம இது குடிநீர் வசதிக்காக அங்கங்கே வீடுக்கு வீட்டுக்கு ஒரு பைப்பு தண்ணி பைப்பு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அது இல்லாத முன்ன வந்து எந்த வசதியும் இல்லை இருந்துச்சு எந்த ஒரு எலெக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குகிறதுக்கும் ஒரு ஹை ஒரு ஹார்வேர்டு ஒரு பொருள் வாங்குகிறதுக்கும் எதுவுமே வந்து இங்கே வசதிகள் இருந்துச்சு ஆனால் இப்போ மாவட்டம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே வந்துருச்சு எலெக்ட்ரானிக்ஸு அப்புறம் வந்து ஃபேக்ட்ரிங்ஸு ஃபேக்ட்ரீஸு அப்புறம் வந்து இது வண்டிங்கள் காரு மோட்ரு பைக் பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் வந்துச்சிங்க இப்போ வந்து எல்லாமே வசதியாக இருக்குதுங்க